நாம் ஒரு புதுசாக ஒரு ஓவியம் வ வரையிறோன்னாம்மா நம்ம யாருகிட்டையும் எந்த ஒரு விதமான ஒரு பேச்சு வார்த்தையும் வச்சுக்க கூடாது அக்கம் பக்கம் பார்க்கக் கூடாது நம்ம எந்த வேலையை செய்யுகிறோமோ அந்த வேலையில் மட்டும் தான் கவனம் இருக்கணும் எந்த இடத்துல வந்து இந்த ஒரு பூ வரையுகிறோன்னா அந்த பூவுக்கு எந்த கலர் கொடுத்தா எந்த காம்புக்கு எந்த கலர் கொடுக்கணும் பூவுக்கு எந்த கலர் கொடுக்கணும் இதழுக்கு எந்த கலர் கொடுக்கணுன்னு அதில் தான் நமக்கு சிந்தனை போனால் தான் அந்த பூ பூ வந்து நாம் நினச்ச மாதிரி வரும் அதே மாதிரி கவனம் நாம் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் மட்டும் தான் நமக்கு கவனம் இருக்கணுமே தவிர அடுத்த இடத்துக்கு நமக்கு கவனம் சிதராத இருந்தால் இருக்கணும் அப்படின்னு தான் நான் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்ப்பா